எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு பல்வேறு வகையான பூச்செடிகள் அப்பறம் பழங்காய்க்க கூடிய நிறைய செடிகள்லாம் இருக்கு மரங்கள் எல்லாம் இருக்கு பூக்கள் அப்படினு பார்த்திங்கனா எங்கள் வீட்டில் வந்துட்டு மல்லி செம்பருத்தி அதுக்கப்பறம் அடுக்கு மல்லி காக்கட்டான் இந்த மாதிரி நிறைய வகையான பூக்கள் இருக்கு அப்றம் பழம் அப்படினு பார்த்திங்கனா மாம்பழம் சப்போட்டா கொய்யா பழம் அதுக்கப்பறம் வந்து அன்னாசி பழம் எலும்மிச்சம் பழம் இது எல்லா வந்து நிறைய எங்கள் வீட்டில் இருக்கு இந்த செடிகள் மூலியமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்டின்னு சொன்னால் இந்த செடியில் இருக்க பூவா அதாவது பூச்செடிகள் பார்த்திங்கனா அந்த அதில் வரக்கூடிய பூக்களை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்காக அத யூஸ் பண்ணுவோம் அந்த பூக்களை அப்றம் நாங்கள் தலைலேயும் வைச்சிப்போம் அதை கட்டி அழகாக வந்து என்னுடய குழந்தைகளுக்கும் நான் வச்சு விடுவன் நெக்ஸ்ட் வந்து பழங்கள் எல்லாம் அப்படினு பார்த்திங்கனா பழங்கள் வந்துட்டு நிறைய எங்கள் வீட்டில் வந்து அணில்லாம் நிறைய இருக்கும் எங்கள் தோட்டத்தில் மோஸ்ட்லி வந்து எங்கள் செடியில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் யார் சாப்பிடுவானு பார்த்திங்கனா அந்த அணில் அணில் தான் நிறைய சாப்பிடும் அதுக்கப்பறம் பார்த்திங்கனா அதில் மீதி இருக்கக்கூடிய நிறைய பழங்களை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள் எங்கள் ஸ உறவினர்கள் அவங்க எல்லோருக்கும் நாங்கள் கொடுப்போம் எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து அந்த செடியில் எதாவது ஒரு பழம் இருந்துகிட்டே இருக்கும் சப்போட்டாவோ இல்லை மாம்பழமோ இல்ல பலாப்பழம் அந்த மாதிரி நிறைய வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அதலாம் வந்து நாங்கள் எங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட குழந்தைகளுக்கு என்ன ரொ என்னலாம் பிடிக்கும் அப்டின்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ன்ன பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து அந்த பழ வகைகளும் பூக்களையும் நாங்கள் வைச்சிருக்கோம் என் பிள்ளைங்களுக்கு ரோஸ் செடி அப்படினா ரொம்ப பிடிக்கும் அதாவது கலர் கலராக நிறைய ரோஸு வந்து எனக்கு எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி ரோஸ் ப்ளாண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் நிறைய ரோஸ் ப்ளாண்ட் வெச்சிருக்கோம் இவ அந்த ரோஸ் ப்ளாண்ட்லாம் பார்த்திங்கனா ரொம்ப அழகாக குட்டி குட்டி ரோஸ் இருக்கும் அப்றம் பெரிய ரோஸ் இருக்கும் அதை எல்லாம் பார்த்து என் பிள்ளைங்க வந்து அந்த பூக்களைல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருக்கும்